ஆமாங்க சார் சொல்லுங்க சார் சார் ரெட் ரோஸ் ப்ளூ ரோஸ் எல்லோ ரோஸ் அண்டு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் லில்லி டெய்சி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நாங்கள் செல் பண்ணுறோம் சார் சார் இப்போ நீங்கள் பஞ்ச்சா வாங்குனீங்கன்னாக்க ஒரு செட்டுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஃப்ளவர்ஸ் வரும் சார் சார் ஒன் ரோஸ்ஸோடய ப்ரைஸ் வந்து செவன் ரூப்பீஸ் சார் சீசன்ஸ் பொறுத்து மாறும் சார் ரேட் டிஃப்ரென்ஸியேட் ஆகும் சார் திருச்சி ஃபுல்லா நம்ம ஹோம் டெலிவரி பண்ணுறோம் சார் உங்களுக்கு எந்த சீசனில் சார் தேவைப்படுது ஆ தெரியுங்க சார் ஓகே சார் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தேவைப்படுது சார் ஓகே சார் கிடைக்குதுங்க சார் நம்மளே ஃபுல்லா ஆர்கானிக்கு உரமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் சார்

எஸ் சார் நம்ம கம்பெனியில் இருந்து ஒருத்தர் வந்து உங்குளுக்கு செட்டிங் எப்படி பண்ணணுன்னு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாரு சார் அவரே ஒரு கைடு தந்துருவாரு உங்களுக்கு கைடென்ஸ் கொடுப்பாரு அவரே நீங்கள் ரெட் சாயில் யூஸ் பண்ணுறத விட ப்ளாக் சாயில் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ளவரோடய டெக்ஸ்ச்சர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் சார் க்ரோத்துக்கும் உங்களுக் சீக்கிரமாகவே நல்லாயிருக்கும் சார் யூஸ்வலி ஒய்ட் ரோஸஸ் வந்து ஆஃப்ட்டர் ஜன்வரி அண்டு பிப்ரவரி அந்த டயத்தில் நீங்கள் வச்சீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் ஏன்னால் அப்போ தான் வந்து பனி கொஞ்சம் குறஞ்சு வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒன் மன்த் முன்னாடியே வந்து உங்களுக்கு மாய்ஸ்ச்சரேட் நல்லா கிடைக்கும் சார் ஸோ நீங்கள் இதுது மார்னிங்கில் மட்டும் வாட்டர் விட்டா போதும் சார் ஈவ்னிங்கில் வந்து உங்களுக்கு க்ளைமேட்டே ஆட்டோமேட்டிக்காக கூலிங்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்தப் பனி வந்து இறங்ககுறதுனால உங்களுக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட் ஈவினிங் டயத்தில் மார்னிங்கில் நீங்கள் விட்டா போதும் மார்னிங் வந்து டென் ஓ க்ளாக் டு ட்வெல் ஓ க்ளாக் இந்த டயத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா அது ஈவ்னிங் வரைக்கும் நல்லாயிருக்குங்க சார் அதுக்கப்புறம் க்ளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதாங்க சார் எவ்வளோ க்வான்டிட்டி தேவைப்படுது ஓகே சார் நீங்கள் பல்க்காக ஆர்டர் பண்ணாக்கூட நம்ம ஆஃபர் டிஸ்கௌண்ட் பண்ணிக்கலாங்க சார் ஓகே சார் நீங்கள் நம்ம நர்சரி வந்து திருவெறும்பூரில் தான் இருக்குது நீங்கள் எப்போ வேண்ணாலும் வந்து பார்க்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்